ஆ மேம் கோஷுகா ரெஸ்ட்டாரெண்ட்டா ஆ மேம் நான் மயிலாடுதுறை மயிலாடுதுறைலேருந்து பேசுகிறேன் ஆ வர ஞாயிற்றுக்கிழம சாய்ந்திரம் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருக்கோம் அதுக்காக கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் தேவைப்படுதுமா அதுக்காக உங்கள் கடைலேருந்து ஆர்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டீட்டெய்ல்ஸ் கேட்குறதுக்கு கால் பண்ணிணேன் ஆ ஆ மேம் எனக்கு காசி ஆல்வா கொஞ்சம் தேவைப்படுது கிடைக்குமா உங்கள் கடையில் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அந்த மாதிரி தேவைப்படுதுமா ஆ காசி அல்வா தவிர்த்து வேறு என்னம்மா உங்கள் கடையில் ஸ்பெஷலாக இருக்குது ம் சரி

ஆ இதுமா ஸ்நாக்ஸ் ஐட்டம் வேறு எதுவும் ஸ்வீட் இல்லாமல் வேறு என்ன இருக்கும் ம் ஆமாம்மா ம் ம் சரிம்மா இப்போ காசி அல்வா வந்துட்டு ஒரு கிலோ எவ்வளோம்மா ரேட் வரும் ஒரு கிலோ ஆ ஆ கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியுமா சரிம்மா சரி சரி பரவாயில்லை ஒரு நாலு கிலோ போல கொடுத்துருங்க ஃபங்க்ஷன் எங்களுக்கு ஒரு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதனால் ஒரு அஞ்சு மணிக்குள்ளையாச்சும் டெலிவரி பண்ணிடுங்க நான் வாட்ஸ்அப் நம்பரு இதான உங்கள் நம்பரு நான் செண்ட் பண்ணிடுறேன் அட்ரெஸ்ஸ ஆ சரிம்மா ஆதேங்க்யூம்மா